நான் கேட்ரிங் தொழில் பண்ணுறேன் எனக்கு ஜிஎஸ்டி வரி தேவைப்ப பண்ணுறாங்க அதுக்கான அது போ ஐடியா எனக்கு தெரியிலை நீங்கள் வந்து நம்பரு என்னோடய நம்பர் வந்து ஒன்று ரெண்டு மூணு எம்என்ஜி